பழையத்தலைமுறைக்கும் இளையத்தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்னா பழைய தலைமுறையில் எல்லாருமே இயற்கையாக சாப்பிட ஆரம்பிச்சாங்கள் ஆனால் இப்போ வந்து ஜென்ரேசன்ல எல்லாம் கெமிக்கல் அதிகமாக கலக்கிறதுனால மக்களுக்கு வயிற்று பிரச்சனை இப்படி உடம்பு தொந்தரவுகள் அதிகமாக ஏற்படுது ஆனால் பலசில் கம்பங் கூழும் ராகி களியும் குடிக்கிற வரைக்கும் எந்தவித பிரச்சனைகளுமே கிடயாது ஹாஸ்பிடல் கிடையாது இயற்கையிலே மூலிகை மருந்து கொடுத்தாங்க ஆனால் இப்போ ஹாஸ்பிடல் எவ்வளோ இருந்தும் பணம் நிறய இருந்தும் மனுசங்களை காப்பாற்ற முடிகிறது இல்லை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பலசில் ஏதாச்சும் ஒரு இறந்த காரியத்துக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னா தந்தி மூலயமா தெரியப்படுத்துவாங்கள் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனே ஃபோன்ல தெரியப்படுத்துகிறாங்க உடனே போய் அது நிற்க முடியுது ஒரு நல்லது கெட்டதை பரிமாறிக்க ஃபோன் ரொம்ப நல்லா யூஸ் ஃபுல்லாக இருக்குது பழையத்தலைமுறையில் அது கிடயாது ஆனால் மருத்துவம் வந்து உங்களுக்கு இயற்கை மருத்துவம் போக போக செயற்கை மருத்துவம் வர வர வியாதி அதிகமாகுது